ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் நான் ஆ இப்போ இல்லைம்மா முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் நாற்பது பீஸ் முடிஞ்சுருச்சி இன்னும் பத்துதான் இருக்குது சரி முடிச்சுட்டு கூப்பிட்லான்ருந்தேன் ஆ கண்டிப்பாக கொடுத்தர்றேன் கண்டிப்பாக கொடுத்தர்றேன் முடிச்சிடுவேன் அவ்வளோதான் ஆ கண்டிப்பாக ரெடி ஆகிரும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆ சரிம்மா சரிம்மா ஆ ஓகே ஆ நான் முடிச்சுட்டு கூப்புடுறேன் கண்டிப்பாக முடிச்சிடுவேன் முடிச்சுட்டு கூப்புடுறேன் வந்து வாங்கிக்கங்க ஆ